கரண்டு போனால் நாங்கள் வந்து செல்லில் லைட் இருக்குதுங்க அது யூஸ் பண்ணிக்குவோம் இல்லைன்னா பேட்ரி லைட்ருக்குதுங்க அது ஜார்ஜ் போட்டு அது யூஸ் பண்ணிக்குவோம் இது ரெண்டும் இல்லைன்னா மெழுகுதிரி வச்சுக்குவோங்க மெழுகுதிரி வச்சிக்கிட்டு கரண்டு வரல கரண்டு வரலன்னு நாங்கள் எதிர்பார்ப்போம் கரண்டு வரலலேன்னு எதிர்பார்க்குள்ள கரண்டுக்காரனே எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிறவைங்க திட்டுவாங்க நான் சொல்லுவேன் அம்மா அவங்களுக்கு என்ன அவசரம் தெரியிலைம்மா இந்நேரத்துக்கு கரண்ட ஆஃப் பண்ணிட்டாங்க நீங்கள் ஏம்மா அவங்களை திட்றீங்கேன்ப சூலாங்கடிக்கிது பிள்ள அதலாதான் நானு அவங்கள திட்றேன்பாங்க ஏம்மா ஒரு நாளையில் சூலாங்கடி தாங்க முடியிலேன்னு திட்டுன்னா அவங்க வருடம் பூரா கரண்டில் இருக்கிறவைங்க என்னம்மா பண்ணுவாங்க எவ்வளோ நம்ம கரண்டு பில் கட்டுறமில்ல எதுக்கு புள்ள இந்நேரத்துக்கு ஆஃப் பண்ணணும் உங்களுக்கு சூலாங்கடிச்சா நீ விசிறியில் விசிறிக்கம்மா அவங்கள ஏம்மா டார்ச்சர் பண்ணுறேன்னு நான் சொல்லுவேன் அதுக்கு எங்கள் பாப்பா என்னாங்கும் உனக்கு படிக்காட்டி இவ்வளு இதுவும் பேசுறீயே நீங்கள் என்னை இன்னும் ரெண்டு டிகிரி படிச்சிருந்தீன்னா நீ எவ்வளவோ ஓகமாந்து எங்கேயோ இருந்துருக்கன்னு சொல்லும் அதுக்கு நான் சொல்லுவேன் அல்லாம் நீங்கள் இருக்கிறதுதான் சாமி படிக்கணும் படிக்காததுன் இல்லைம்மா ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கற்றுக்கறதுதாம்மா ஒருத்தர் படிக்கின்ற இடத்துல நின்னமுன்னா அவங்க வந்து இந்த டைமுக்கு இப்படி பேசுவாங்க அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறதாமோ யூஸ் பண்ணுறதாம்மா அப்படின்னு ஒடியாந்து உட்னே எங்கள் பாப்பா எனக்கு முத்தம் கொடுக்குங்க ரெண்டாவது வந்து கரண்டு வர்ற வரைக்கிலும் நாங்கள் வந்து அந்த மெழுகுவத்திய யூஸ் பண்ணிகிட்டு தூங்க மாட்டோங்க எனக்கு விசிறிக்கிறன்னா இல்லையோ நானும் எங்கள் மாமாவும் எங்கள் பசங்களுக்கும் எங்கள் பாப்பாவுக்கும் விசிறுவோம் எங்கள் மாமன் எங்கள் பசங்களுக்கு ரெண்டு பேற்றுக்கு விசிறுங்க நான் எங்கள் பாப்பாவுக்கு விசிறுவேன் உடனே எங்கள் பாப்பா எழுந்திருச்ச உட்ன எனக்கு யாரும்மா விசிறுனாங்கன்னு கேட்கும் நான் சொல்லுவேன் நான் அப்பா ரெண்டு பேருந்தாம்மா விசிறுனம்பேன் எங்கள் பசங்க கேட்பாங்க யாரும்மா எனக்கு விசுறுனதுன் என்னது ரெண்டுபேருந்தாம்மா விசுறுனோம் அப்படினுபேன் எப்படிம்மா அப்படின் மூணு பேரும் ஒரே இடத்துலு கட்டில் போட்டு படுத்துக்கிட்டீங்க வரிசையாக அதனால மூணு பேற்றுக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் விசிறுனோன் சொல்லுவேன் சரிம்மா அப்படின்பாங்க ஆனால் அப்பா உனக்கும் அம்மா உனக்குன் சொன்னா அவங்க வந்து கஷ்டப்படும் மனசு வயசு பிள்ளைங்களுக்கு அதே பிள்ளைங்களுக்கு மனசு கஷ்டப்படக்கூடாது அதனால நாங்கள் எது செஞ்சாலும் ரெண்டு பேரும் செஞ்சம்னு தான் சொல்லுவோங்க